ஓ மனநல பிரச்சனை பற்றி தெரியும் எங்கட மாவட்டத்தில் வந்து மனநல மருத்துவமனை இருக்குது மக்கள் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து மறைக்கிறதில்லை ஏன்னால் அவங்களே அந்த டிப்ரஷன்லேருந்து அவங்களால தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் இப்போ அவங்க வந்து ஒரு ரொம்ப வந்து மனசோர்வில் இருக்கும்போது அதை வந்து அவங்களாவே மற்றவங்களிடத்தில் ஷேர் பண்ணுறாங்க இல்லை கூட இருக்கிறவங்க அதை அறிஞ்சுட்டு இங்கட பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகள் மற்றும் ஆலோசகர்களை அணுகி அந்த இடத்துல அதுக்கானத் தீர்வுகள் எடுக்கப்படுகின்றது